ரீசன்ட்டாக ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கிருந்தேன் ஆக்சுவலாக அது வீட்டில் வந்து ஹாலில் நாலு கார்னர்லையும் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தோம் ஸோ ஆனால் அந்த வால்யூம் வந்து லைக் அந்த தியேட்டர் எஃபெக்ட்டே கொடுக்குல ஸோ நாலு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணியுமே அந்த வைப்ரேஷன் அதெலாம் எதுமே வரல ஸோ வால்யூமுமே வந்து ரொம்பவமே கம்மியாக இருக்கு ஸோ பவர் யூசேஜுமே வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஹோம் தியேட்டருக்கு ஆனால் அதுக்கு ஏற்ற அந்த எஃபெக்ட்ஸ் வந்து வரல எந்த ஒரு ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தாலுமே அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக வர மாட்டிங்கிது தேட்டரில் பார்த்த அந்த எக்ஸ்பிரியன்ஸே கிடைக்க மாட்டேங்கிது அந்த ஹோம் தேட்டரில்